எங்கள் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஒரு சில கல்வி நிறுவனங்கள் அதாவது பொறியியல் சார்ந்த படிப்பை கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பா தனியாக முதலில் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ பெரும்பாலான மாணவர்கள் வந்துவிட்டு பொறியியல் துறையே அதிகமாக விரும்புகிறதுனால நான் அது சார்ந்து இப்போது பேசுகிறேன் இந்த மாவட்டத்தில் சில ஒரு எண்ணிக்கையில் நம்ம பார்த்துட்டு போனோம்னா ஒரு குறிப்பிட்ட சில கல்லூரி நிறுவனம் கல்லூரிகளில் மட்டுமே பொறியியல் படிப்பை கொடுக்கின்றன அதிலும் முக்கியமாக அதிகமான மாணவர்கள் பயிலும் கல்லூரி என்று எடுத்துட்டு போனோம்னா ஜெய்ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியை நம்ம சொல்லலாம் இந்த கல்லூரியில் வந்துவிட்டு பார்த்திங்கனா திருப்பூர் மாவட்டத்துலேயே வெச்ச அதிகமான மாணவர்கள் வந்துவிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க பொறியியல் சார்ந்த படிப்புகளை அதுக்கது அடுத்தபடியாக வந்துவிட்டு பார்த்திங்கனா ச சூரி அறிவியல் கல்வி நிறுவனங்களை சார்ந்த பொறியியல் கல்லூரியில் வ கொஞ்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க அதுக்கடுத்ததாக ஏஞ்சல் பொறியியல் கல்லூரி உள்ளது அதேபோல் வந்துவிட்டு பார்த்திங்கனா பில்டர் பொறியியல் கல்லூரிங்கிற ஒரு கல்லூரி இருக்குது அந்த கல்லூரிகளில் தான் வந்துவிட்டு அதிகமான மாணவர்கள் வந்துவிட்டு படிக்கிறாங்க மே இதுபோக வந்துவிட்டு பாத்திங்கனா இந்த கல்லூரிலேயே வந்துவிட்டு ஜெய்ஸ்ரீராம் கல்லூரியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்லூரி வந்துவிட்டு பார்த்திங்கனா கிராமப்புறத்தில் அமைஞ்சிருக்குது அதனால் வந்துவிட்டு இந்தப் பகுதியில் கிராமப்புற மாணவர்களுக்கு வந்துவிட்டு பொறியியல் கல்லூரி க கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே இந்த கல்வி இந்த நிறுவனத்தின்னுள்ளே நிறுவனர்கள் இதனை உருவாக்கி இருக்கிறாங்க அதனால் கிராமப்புற மாணவர்கள் படிக்கிறதுக்கு கல்விக் கட்டணத்தில் ஒரு சிறந்த சலுகை கொடுக்குறாங்க முதல் விஷியம் ரெண்டாவது விஷியம் உலகத் தரத்தில் உள்ள ஆய்வகங்கள் வந்துவிட்டு இந்த கல்லூரியில் இருக்குது சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய க கணினி ஆய்வகம் அதேபோல் வந்துவிட்டு அறிவியல் ஆய்வகங்கள் போன்றவையும் இயந்திரங்கள் ப மிகவும் புதிய தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய இயந்திரங்களும் நிறைய இந்த கல்லூரியில் வந்துவிட்டு இருக்குது அதனால் மாணவர்கள் தற்போது உள்ள சூழ்நிலையில நல்ல சிறந்த பொறியியல் கல்வியை வந்துவிட்டு பயில்வதற்கு ஏற்ற இடமாக இந்த கல்லூரி இருக்குது இது ஒரு விஷியம் ரெண்டாவது விஷியம் வந்துவிட்டு பார்த்திங்கனா கிராமப்புறத்தில் இருந்து வர மாணவர்கள் பெரும்பாலும் அரசுப் பள்ளியில் படித்தவங்களா தான் இருப்பாங்க அரசுப் பள்ளியியில் படிக்கிற மாணவர்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னவாக இருக்கும்னு பார்த்துட்டு போனோம்னா அவங்க ஆங்கிலத்தில் வந்து சேர்ந்த உடனே ஆங்கிலத்தில் பயில்வது அதேபோல் ஆங்கிலத்தில் வந்துவிட்டு அவங்களுடைய பரிட்சை எழுதுறது இதெல்லாம் வந்துவிட்டு நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி இந்த சூழ்நெலை அவங்களுக்கெல்லாம் இருக்குது இதனை எல்லாம் வந்துவிட்டு களைகிறதுக்காக என்ன பண்ணுறாங்கனா தனியாக இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த ஆங்கிலத்தில் எப்படி வந்துவிட்டு நம்ம சரளமாக பேசுகிறது சரளமாக எழுதுறது அப்டிங்கறதுக்கெல்லாம் தனியாக பயிற்சி கொடுக்குறாங்க அதாவது அவங்களோட பாடத்திட்டத்தில் உள்ள பகுதிகள் தவிர்த்து அதிகப்படியான பயிற்சிகளுங்கிற வகையில் இதெல்லாம் கொடுக்குறாங்க அதேபோல் அவங்களுடைய சுய திறனை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய உருவாக்கிக் கொடுக்குறாங்க சின்னச் சின்ன ஆய்வுகளில் வந்துவிட்டு மாணவர்களை ஈடுபட வைக்கிறாங்க அதனால் வந்துவிட்டு அவங்களுடைய சிந்திக்கும் திறனை தூண்டக்கூடிய வகையில் இந்த கல்லூரி செயல்படுது இந்த நான் இப்போ குறிப்பிட்ட சில காரணங்கள்னாலேயே வந்துவிட்டு இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் வந்துவிட்டு எல்லோருமே இந்த கல்லூரியை எடுத்துட்டு தேர்ந்தெடுத்து அங்கே சேர்ந்து பயில்கிறாங்க மாவட்ட அளவில் வந்துவிட்டு உள்ள மாணவர்கள் எல்லாம் வந்துவிட்டு பல்கலைக்கழக வரிசையில் வந்துவிட்டு முன்னாடி வரக்கூடியது யார் எந்த கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்லூரியாக தான் இருந்து வருது கடந்த சில ஆண்டுகளாக மீதமுள்ள கல்லூரிகளிலும் செயல்பாடுகள் நன்றாக தான் உள்ளது இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே எல்லாம் வந்துவிட்டு ஒன்று போக்குவரத்து வசதி குறைவாக இருக்கும் வாகன வசதி குறைவாக இருக்கும் அதேபோல் வந்துவிட்டு இல்லை அப்படின்னா கல்விக் கட்டணம் வந்துவிட்டு அதிகமாக இருக்கும் இந்த காரணங்களினால மற்ற கல்லூரிகளில் மாணவர்களினுடைய சேர்க்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது அவ்வளவு தான்